அரிப்பு மாவட்டத்தில் நிறையா அரசாங்க முன் முயற்சிகள் கொள்கைகள்லாம் கொண்டு வந்துருக்காங்க இதில் ஒன்று என்னன்னா நெடுஞ்சாலை அமைக்கிறது வந்து கொண்டு வந்துருக்காங்க இதனால் என்னன்னா சாலை ஓரமாக இருக்கிற மரங்கள்லாம் பாதிக்கப்படுது அதற்கப்பறம் சாலை ஓரமாக இருக்கிற வீடுகள்லாம் இடிக்கப்போ இடிக்கப்பட்டுருக்குது இதனால் வந்து அந்த இடத்துல இருக்கற நிறையா மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இன்னொன்று என்னன்னா வீடுகட்டுறேன்னு சொல்லிட்டு விவசாய நிலங்களை அழிக்கிறாங்க வி விவசாய நிலங்களை அழிச்சு ஆக்கிரமிச்சு அதற்கப்பறம் இந்த வீடு த வீடு கட்டித் தராங்க இதனால் நிறையா ஏழை விவசாயிகளோட நிலம் வந்து ஆக்கிரமிக்கப்படுது அதற்கப்பறம் அத்திக்கடவூர் அவிநாசி திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தினால வந்து திருப்பூர் அதற்கப்பறம் ஈரோடு மாவட்டத்துக்கு இது வரைக்கும் தண்ணியே வரல விவசாய நி நிறைய விவசாய நிலங்களுக்கு தண்ணி வரதுனுல்ல அதனால் விவசாயம் பாதிக்கப்படுது விவசாயம் பாதிக்கப்படுறதுனால சந்தை சந்தை பாதிப்பு நிறையா பாதிப்பு வருது அதற்கப்பறம் வந்து மாவட்டத்தில் வந்து ஒரு முன்னேற்றம் கொண்டு வந்துருக்காங்க இசேவை மையம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க அந்த இசேவை மையத்துனால நிறையா பயனுள்ள பயனுள்ளதாக இருக்குன்ட்டு பார்த்திங்கனா ஜெராக்ஸ் எடுக்கிறது அதற்கப்பறம் வந்து ஆதாரில் வந்து எதாவது கரெக்ஷன் இந்துச்சுன்னா அதை மாற்றுறது அதற்கப்பறம் பான் கார்டு அப்ளை பண்ணுறது இப்போ எதாவது பேங்க்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணும் அப்படின்னா அந்த கிரியேட் பண்ண கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த இசேவை மையத்துல பண்ணிக்கலாம் அது இல்லாமல் அந்த இசேவை மையம் வந்து கவர்மெண்ட்டு மூலியமாக இருக்கிறனால நம்மளுக்கு ஃப்ரீயாகவே பண்ணித் தராங்க இப்போ வேறு எதாவது திருந்தம் கொண்டு வரணுன்னா நம்ம நே டே டேரெக்ட்டாக போய் ஆர்டிஓ ஆஃபீஸு ஆர்ஐ ஆர்ஐ ஆஃபீஸு இல்லை தாசில்தார் அந்த மாரி போய் பார்த்து அவங்கக் கிட்ட சைன் வாங்கி பண்ணணும் இந்த இசேவை மையம் வந்தனால நம்ம ஈஸியாக வந்து ஒரே நாளில் நம்மளோட வேலையை முடிச்சால் நம்பளுக்கு வேலைகள் இருக்கிற வேலையை நம்ம பார்த்துக்கலாம் நிறையா நிறைய இது பண்ணிக்கலாம் இந்த ஸ் இந்த கொள்கைகள் சே சேவைகள் இதெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க அதற்கப்பறம் ஓய்வூதிய திட்டம் ஒன்று ஒண்டு கொண்டு வந்துருக்காங்க ரெண்டாயிரத்து ரெண்டுக்கப்பறம் வந்து கவர்மெண்ட்டு சர்வண்ட்டாக இருக்கிறவைங்களுக்கு வந்து ஓய்வு திட்டம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அதற்கப்பறம் வந்து குழந்தை திருமண உதவி து உதவி திட்டம் இதெல்லாம் இதெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க இதெல்லாம் தட இதெல்லாம் தட ப தட பண்ணிருக்காங்க இந்த மாரி நிறையா திட்டத்தை கொண்டு வந்து மாவட்டத்துலையும் நாட்லையும் வந்து நிறையா திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க